நான் வாங்குன வாட்ச்சில் லைட் எரியுற மாதிரி வாட்ச் வாங்கியிருந்தேன் ரெண்டு நாள் லைட் நல்லா எரிஞ்சது அப்புறம் கொஞ்சம் டிம் ஆணுச்சி இப்போ எரியவே இல்லை இதுதான் எனக்கு டிஸபாயின்மெண்ட்டா இருக்குது வேற எதுவுமே எனக்குத் தோனல